வருங்காலத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்ன்னா அது தான் என் ஆசை வருங்காலத்தில் எப்படின்னா எங்கள் அப்பா பேருலையே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நாகப்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணிவச்சுருவேன் வச்சிவிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா எல்லா கஸ்டமரும் என் கடையில் தான் வந்து வாங்கணும் எல்லாமே குறஞ்ச ரேட்ல தான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன் ஆஃபர் எல்லாம் தீபாவளியப்போ ஆஃபர் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் லேபர்ஸ வச்சுப்பேன் அதுமாதிரி வந்து சின்ன சின்ன கடையில் உள்ள லேபர்ஸ் எல்லாம் நம்ம என்கிட்னதான் வாங்குறமாதிரி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடி அது என்னாது புக்கு புக்ஸ் நோட்ஸ் இதுலருந்து தியேட்டர் வரைக்கும் நான் அதுக்குள்ளாரையே சூப்பர் மாலில் கட்டிருவேன் அது ஃபுல்லாக உள்ளார உள்ள எல்லாமே நான்தான் எப்படி சொல்லுறது ஃபுட்டுலந்து காய்கறி கடை அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமென்ட் ஜிம்மு ஜிம்மு இது சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அதுக்குள்ளாரையே இருக்கும் சூப்பர் மார்க்கெட் குள்ளாரையே இருக்கும் அதுவும் எங்கள் அப்பா பேரில் ஓப்பன் பண்ணி இருக்கேன் நிறைய சம்பளம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி அப்போ ஆஃபர் போடணும் ரம்ஜான் அப்போ அந்தமாதிரி கிருஷ்ணா கிறிஸ்மஸ் அப்போலாம் அந்த ஃபுல்லா மால் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணனும் எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப பெருமை படனும்